சக்தி சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம் சார் உங்களுக்கு என்ன வேணும் ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதுங்களா என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும் சொல்லுங்கள் ஆப்பிள் ஆரஞ்ச் கோவா ஆரஞ்ச்யில் எத்தனை கிலோ சார் வேணும் டூ கேஜிஸ்ங்களா ம் ஓகே சார் கோவா மட்டும் ஒன் கேஜிங்களா ம் ஓகே சார் ம் ஆ வெயிட் பண்ணுங்கள் சார் சார் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கனா ஏழநூற்றி ஏழநூற்றி அறுபது ரூபா வருது சார் ஆ எஸ் சார் சார் நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்களா ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணுறீங்களா ஆ யுபிஐ நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நயன் ஃபை நயன் செவன்

ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் அட் ஐபிசி

சார் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் ம் எஸ் சார் ஒன் பை த்ரீ விராட்டிகுப்பம் ரோட் அம்மன் ஸ்ட்ரீட் விழுப்புரம் ஓகே ஓகே சார் இன்னும் ஒன் அவரில் டெலிவரி ஆகிடுமா சார் தேங்க் யூ ஃபார் காலிங் சக்தி மார்க்கெட் சார் ம் கண்டிப்பாக சார் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் சார் அனுப்புவோம் தேங்க்ஸ் ஃபார் சக்தி சூப்பர் மார்க்கெட் சார்